பேருந்தில் நான் எங்கே பயணித்தேன் அப்படினா நான் என்னோடய அன்றாட வாழ்க்கையில் எப்போதுமே பேருந்துகளை தான் பயன்படுத்துறேன் என்னோடய கல்வி சின்ன பருவத்துலேருந்தே நான் பேருந்துகளை பயன்படுத்திட்டுதான் இருக்கேன் நான் பள்ளிக்கு செல்லும்போதும் பதினொன்றாவது பனிரெண்டாவது படிக்கும்பொழுதும் நான் பேருந்துகளில் தான் சென்று வந்துட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நான் பள்ளி பள்ளி முடித்து கல்லூரிக்கு செல்லும்போதும் நான் பேருந்துகளைதான் என்னோடய போக்குவரத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் நான் எப்பொழுதுமே அரசு பேருந்தில்தான் ஏறுவேன் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தனியார் பேருந்துகள் வந்து ரொம்ப வேகமாக செல்லும் அதில் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் ஐயையோ எவ்வளோ வேகமாக போகுதே எதாச்சும் ஆகிடுமோ அப்படிங்குற பயம் இருக்கும் எனக்கே ஒரு வாட்டி நான் சென்ற ஒரு பேருந்து வந்து ஒரு வளைவில் ரொம்ப வேகமாக போயிடுச்சு அப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போவோமா இல்லையா அப்படிங்குற அளவுக்கு எனக்கு ரொம்ப பயமாக வந்துடுச்சு அவ்வளோ வேகமாக சென்றது அப்போலருந்து நான் தனியார் பேருந்துகளில் ஏறுவதையே விட்டுட்டேன் நான் எப்பொழுதுமே அரசு பேருந்துகளை தான் என்னோடய போக்குவரத்துக்காக பயன்படுத்துவேன் அரசு பேருந்துகளுமே ரொம்ப நல்லாதான் இருக்கும் எல்லோரும் தனியார் பேருந்து தான் நல்லாயிருக்கும் பாட்டு ஓடும் நம்ம கேட்டுகிட்டே போகலாம் வேகமாக போயிடும் அப்படினு நினைக்கிறாங்க ஆனால் அரசு பேருந்துகளுமே ரொம்ப நல்லாயிருக்கும் போக்குவரத்து வசதி அரசுகளு அரசுமே நல்லாதான் செஞ்சு கொடுத்துருக்கு மக்களுக்கு எங்கள் நம்ம மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்கிறதா இருக்கட்டும் இல்லை மாநிலம் விட்டு மாநிலம் செல்கிறதா இருக்கட்டும் எல்லா வழியிலேயுமே நெடுஞ்சாலைகள் வந்து நம்ம ஊரில் இருக்குது எனக்கு பேருந்தில் செல்கிறதுதான் பிடிக்கும் பேருந்தில் வந்து எல்லா இடத்துலையுமே நல்ல வசதியாகவும் இருக்கும் பேருந்துகள் நம்ம பேக்லாம் வச்சுக்கிறதுக்கு மேலே வந்து ஸ்டோரேஜ் கெரியர் இருக்கும் அதில் வந்து நம்ம நின்றுக்கிட்டே போனாலும் இப்போ நம்மளுக்கு அமரர்த்துக்கு வந்து பஸ்ஸில் இடம் கிடைக்கில அப்படினா நம்ம எடுத்துட்டு போகிற பொருட்களை கையில் வச்சிட்டிருக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது தனியார் பேருந்துகள்லேயுமே நம்ம எடுத்துகிட்டு போகிற பொருட்கள வைக்கிறதுக்காக ஸ்டோரேஜ் கெரியர் வந்து மேலே இருக்கும் அதில் வந்து நம்ம பொருட்களை வச்சுக்கிலாம் ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும் நம்ம தனியார் பேருந்துகளில் விட அரசு பேருந்துகளில் செல்லும்பொழுது அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த மழை காலத்தில் ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே வரது ரொம்ப பிடிக்கும் அதிகப்படியாக கூட்டமே இல்லாத பஸ்ஸில் போனால் நம்மளுக்கு அந்த நெரிசல்லாம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஜன்னலில் சாஞ்சுக்கிட்டு இயற்கையை பார்த்து ரசித்துக்கிட்டே வரலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமும் பேருந்தில் செல்கிறதுதான் எனக்கு வண்டியில் போகிறதோ இல்லை ட்ரெயினில் போகிறதோ எல்லாத்தையும் விட பேருந்தில் செல்கிறதுதான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு மழை நேரத்தில் வேடிக்கை பார்த்துட்டே வரது எனக்கு ரொம்ப பிடிக்கும்